ஹலோ பத்மா டிராவல் ஏஜென்ஸியா என் பேர் இளவரசிங்க நேற்றுக்கூட ஊட்டி கொடைக்கானல் போகணுன்ட்டு புக் பண்ணி இருந்தனே நாங்கள் எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல் சம்மர் வெக்கேஷன் போகுறதுக்காக கிளம்பி ஒன் ஹவர்க்கு மேலே ஆகுது உங்கள் டிரைவர் இன்னும் வரவே இல்லை ஃபோன் பண்ணாலும் அட்டன்ட் பண்ண மாட்டேங்கிறார் இதற்கப்பறம் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆப்னு வருது ஏங்க நல்ல ஏஜென்ஸி தான உங்களுக்கு பண்ணோம் உங்களுக்கு வேறு டிரைவரே கிடைக்கலையா ஒன்று அவரை கான்டெக்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படி இல்லைனா வேறு டிரைவரை ரெடி பண்ணி சீக்கிரம் அனுப்புங்கள் எங்களுடைய எவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் எல்லா வேலையும் ஒத்திவச்சிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி இருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி சொதப்பினா என்னங்க அர்த்தோம் நல்ல ஏஜென்ஸி நம்பி தான நாங்கள் பண்ணுனோம் சீக்கிரமாக வேறு டிரைவரை அனுப்புங்கள் இல்லைனா அந்த டிரைவருக்கு கால் பண்ணி சீக்கிரம் இங்கே வர சொல்லுங்கள்